வணக்கம்மா உங்கள் வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லுங்கம்மா என்னுடைய வாழ்க்கை வரலாறு நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏழு பேர் நான் வந்து லாஸ்ட்டு எங்கள் அக்காளுங்க நாலு அஞ்சு பேர் எங்கள் அண்ணனுங்க வந்து ரெண்டு நாலு நான் ஒரு அஞ்சாவது பொண்ணு எங்கள் அண்ணனுங்க ரெண்டு பேர் ஏழு பேர் நாங்கள் நான் வந்து லாஸ்ட்டு பிள்ள எதனா வச்சுக்கோ எல்லோருக்கும் நான் செல்ல பிள்ள அதனால் என்னை வந்து எங்கள் அக்காளுங்க அண்ணனுங்க எல்லோருமே கல்யாணம் பண்ணிகிட்டு போயிட்டாங்க நான் மட்டும் தான் லாஸ்ட்டில் எங்கள் அம்மா அப்பா கூட இருந்தேன் அப்போ வந்து நான் எட்டாம் வகுப்பு வரைக்கும் படித்தேன் எட்டாம் வகுப்பு வரைக்கும் படித்தேன் ஒன்பதாவது வந்து வெளியில் போய் சேர்ந்தேன் அப்போது வந்து ஒன்பதாம் வகுப்பு சேர்ந்தேன் எனக்கு வந்து இங்க்லீஷ் கணக்கு கொஞ்சம் அவ்வளோ கொஞ்சம் தெரியாது அதனால் வந்து சார் வந்து ஒரு நாள் ஸ்பெஷல் க்ளாஸுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன் பஸ்ஸு வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகினதால கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன் சொல்லிட்டு க்ளாஸில் லீடர் கொண்டு சாருக்கிட்ட விட்டுட்டாங்க விட்ட உடனே சார் என்ன செஞ்சுட்டாரு ஏம்மா லேட்டாக வந்தேனு சொல்லி கேட்டாங்க சார் சார் இந்த மாதிரி பஸ்ஸு கொஞ்சம் ரிப்பேராயிட்ச்சு சார் அதனால் தான் சார் ஸ்பெஷல் க்ளாஸுக்கு அட்டன் பண்ண முடியலன்னே ஸ்பெஷல் க்ளாஸுக்கு வரலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரொம்ப தலையில் ரொம்ப அடித்துட்டாங்க